ஹலோ இது ஹோண்டா ஷோரூம்களா இது ஹோண்டா யூனிக் பை கார் வேணுங்க வாங்கலாம்ன்ருக்கறங்க ஆமாங்க என்ன மாடல் இருக்கு என்ன கலர் இருக்கு என்ன ரேட்டில் இருக்கு கொஞ்சம் பார்த்து சொல்கிறீங்களா

சரிங்க ஆ சரிங்க இதே கலரு வேறங்க ஆ சில்வர் ஒயிட்டு கிரே ஆ ஆ ஆ ஆ ஓ ஆ ஆ ஆ ஆ டைவர் இல்லாமல் அஞ்சு பேருங்களா டைவர் இல்லாமல் அஞ்சு பேருங்களா ஆ ஓகே ஆ ஓகேங்க ஆ

ஆ ஆ

ஓ அப்படிங்களா ஆ ஓகேங்க ஆ ஆ அப்படிங்களா எலக்ட்ரிஸு பரவாயில்லிங்களா வேற எதில் கேஸ் பரவாயில்லிங்களா

அப்படிங்களா அப்படிங்களா அப்புறம் இஎம்ஐ இருக்குங்களா இஎம்ஐ போடுறேன்ருக்கறங்க ஆமாங்க சார் சரிங்க அப்படியா ஃபஸ்ட்டு பேமெண்ட்டு ஆ ஆ ஆ ஆ ஆ அப்படிங்களா

ஆ ஆ சரி சரி சரி ம் சரிங்க சார் சரி சரிங் சார் சரிங்க சார் ஓகேங்க சார் தேங்க்ஸுங்க சார் ஆ